தினசரி அடிப்படையில் மாவட்டத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் சில பொதுவான சவால்கள் சவால் மீன்ஸ் சிக்கல் எனக்கு அது எப்படி சொல்லுறதுன்னு தெரியல ஆனால் என்னோட ஸ்லாங்கலே சொல்லிடுறேன் ஸோ விவசாயம் வந்து அவங்களோட உழைப்புக்கேற்ற கூலி அவங்களுக்கு கிடைக்கணும் அதுக்காக அவங்க வந்து மறுபடியும் வந்து அந்த உழைப்பை அவங்க விவசாயம் பண்ணால் தான் நமக்கு நமக்கு மறு பொழுது நமக்கு ஒரு இது கிடைக்கும் ஐ மீன் நமக்கு வந்து சாப்பிடுற ஃபுட்டோ வெஜிடபுள்ஸ்ஸோ ஸோ ஆல் ஆஃப் யூ எல்லாமே விவசாயம் பண்ணால்தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் அவங்களுக்கு தேவையான வி பொருளோ அவங்களுக்கு தேவை எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கிடைக்க நான் கேட்கறேன் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஆக்சுவலி பெண்களுக்கு வன்முறையானது பெண்கள் மட் ஆண்கள் மட்டும் தப்புகள் நான் சொல்ல மாட்டேன் ஆண்கள் தப்பு கிடையாது சொல்லுவேன் நான் பெண்கள் இடங்கொடுக்க ஆண்கள் போகறாங்கன்னா ஸோ அந்த பெண்களுக்கு ஆண்களுக்கு தைரியம் ஏன் பெண்களுக்கு இல்லை பெண்களும் சாதிக்கணும் சொல்லுறாங்கல்ல பெண்களும் ச முன்னேறி வந்து அவங்கள எதிர்த்து திரும்பி போராடணும் ஆண்களுக்கு பலம் பெண்களுக்கும் பலம் இருக்கிறது ஸோ நம்பதான் பெண்கள்தான் வெளியே கொண்டு வரணும் ஸோ அவங்க பசங்க கற்றுனாங்கன்னா பெண்கள் தூக்குங்க எதை வேணா தூக்கலாம் கையெல்லாம் க க அந்த ஒரு பழமொழி உண்டு தெரியுமா ஏதோ சொல்லுவாங்க பழமொழி கை அருங்கம்புல்லே முக்கா கிலோ வ வலுவில்லை வல்லவனுக்கு புல்லே ஆயுதம்னு சொல்லுவாங்க ஸோ அந்தமாதிரி சொல்லுறேன் நான் பட் நம்பளால் முடிஞ்சளவுக்கு வன்முறையை தடுக்கணும் பட் ஆனால் பசங்களையும் நம்ம வார்ன் பண்ணணும் பொண்ணுங்களுக்கும் தைரியத்தை உண்டாக்கி நம்ம வெளியே தைரியமாக கொண்டு ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தைரியத்தை இருக்கணும் ஸோ எனக்கு புரிஞ்சது அது தான் பையனுங்க தப்பு பண்ணுறாங்க பையனுங்க தப்பு பண்ணுறாங்கன்னா பையனுங்க மட்டும் தான் தப்பு பண்ணுறாங்களா பொண்ணுங்களை திரும்பி எதிர்த்து பேச வைங்க எதிர்த்து போராட வைக்கணும் எதிர்த்து எல்லா விஷியத்துலையும் பங்கு பெறணும் ஸோ அதுதான் என்னோட இது